எனக்கு தையல் தெரியும் நான் வந்து சின்ன வயசுலேருந்து சித்தப்பா தையல் கடை தான் வைச்சிருக்காரு சொந்தமாக தையல் கடை வைச்சிருக்காங்க நான் அப்பப்போ போய் போய் பார்ப்பேன் கொஞ்சம் நாளுக்கப்புறோம் அந்த அயர்ன் பண்ணுறது அப்புறோம் கொஞ்சம் கொஞ்சமாக சட்டை தைக்கிறது தலகாணி உறை தைக்கிறது அப்படியே தைச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன் அப்புறோம் தையலில் மிஷினில் நூல் மாற்றுறது ஊசி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதுலாம் கற்றுக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேண்ட்டு ஸிப்பு வைக்கிறது காலர் வைக்கிறது சட்டை தைக்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்கிட்டேன் இப்போ ஃபுல்லாக சட்டை தைப்பேன் தனியாக தைக்க சொன்னாலும் அளவு எடுத்து தைக்கிற மாதிரி தைப்பேன் எங்கள் சித்தப்பா சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்பப்போ நானும் அப்பப்போ போய் கற்றுப்பேன் எல்லாமே தெரியும் ஆர்வம் வந்து எனக்கு சின்ன வயசில் ஆர்வமெலாம் இல்லை நான் அது வந்து சின்ன வயசுலேருந்தே அதை பார்த்துக்கிட்டே இருந்ததினால எனக்கு அது பழகிடுச்சி நம்பளும் ஒரு நாள் தைச்சு பார்ப்போமேன்னு மொதல் தடவ கேர்சீஃப் தைச்சேன் கேர்சீஃப் தைச்சதுக்கப்பறம் கொஞ்சம் பெரிசா தைக்கலாமேன்ட்டு தலகாணி உறை தைச்சேன் அப்புறோம் வீட்டிலேயே ஒரு மிஷின் பழைய மிஷின் இருந்துச்சி அதை ரெடி பண்ணி வீட்டிலே இந்த கிழிஞ்ச பேண்ட்டு கிழிஞ்ச ஷேர்ட்டு அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சு கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறோம் புது ட்ரெஸ் வந்து புது துணியை வாங்கி அளவு எடுத்து தைச்சு பார்த்துக்கிட்டேன் அப்புறம் காலர் வைக்கிறது காலர் வைக்கிறது பட்டன் தைக்கிறது அது எல்லாமே ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டிருந்தேன் கொஞ்சம் நாளுக்கப்புறம் அது ரொம்ப பிடிச்சு போயி ஃபுல்லாக அதில் இறங்கியாச்சு தையல் ஃபுல்லாக தெரியும்